பள்ளி பருவத்தில் எல்லாம் நீச்சல் அடிக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்குங்க ஏன்னால் மாலை நாலு மணிக்கெல்லாம் வந்து பள்ளிக்கூடம் முடிஞ்சறதுனால நால் நால்ரை மணிக்கு போவோம் ஒரு அஞ்சு அஞ்சரை வரைக்கும் கூட நாங்கள் எல்லாம் நண்பர்களெலாம் சேர்ந்து விளையாடுவோம் ஒரு ஒரு மணி நேரம் இல்லை ஒரு அரை மணி நேரம் அப்படின்னு ஹோம் வீட்டு பாடத்துக்கு தகுந்தாரு போல் அரை மணி நேரமாக ஒரு மணி நேரமானு நாங்களே முடிவு பண்ணிகிட்டு பள்ளி பருவத்துலேலாம் தினமுமே அதை ஒரு சந்தோஷமாக நாங்கள் போய் விளையாண்டுட்டு வருவோம் ஆனால் வேலைக்கின்னு க போனதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் நேரமும் இல்லை எல்லோரும் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பும் இல்லை அதனால் ஞாயித்துக்கிலம வாரத்தில் ஒரு நாள் ஞாயித்துக்கிலம ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் டைம் ஒதிக்கிக்கிட்டு அந்த நேரத்தில் போய் எல்லோரும் ஜாலியாக சந்தோசமாக விளையாடுவோம் ஆனால் அது எங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச விஷயம் நாங்கள் தினைக்கும் எங்களால் செய்ய முடியலனாலும் வாரத்துக்கு ஒரு வரம் ஒரு முறையாது நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கிதே அப்படின்னு சொல்லி அதை நாங்கள் சந்தோசமாக நாங்கள் விளையாட்றது